ஆமாம் சொல்லுங்கள் சார் சார் அது நீங்கள் நேரில் வந்திங்கன்னா உங்களுக்கு பார்த்துட்டு என்னென்னு ஃபுல்லாக விளக்கம் சொல்வோம் இல்லை ஃபோன்லேயே சொல்லட்டுங்களா பேஸிக் வந்து பார்த்திங்கன்னா காரோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் பிரைஸ் பதிமூணு ஹை ரேஞ்ச் அப்படின்னா பதினஞ்சுலிருந்து பதினாறு வரைக்கும் வரும் ப்ளஸ் இதனோட ஸ்பெசிஃபிக் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஏசி ப்ளஸ்ஸு உங்களுக்கு மற்ற ஸ்பெசிஃபிக் எல்லாம் பார்த்திங்கன்னா காரில் ஃபுல் ஆட்டோமேட்டிக்கு ரெண்டாவது பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் லேட்டஸ்ட் மாடல் எல்லாம் உங்களுக்கு ப்ளஸ்ஸு கலரு வந்து பார்த்திங்கன்னா நம்மக் கிட்டே அஞ்சு கலர் வேரியன்ட் இருக்கு உங்களுக்கு அதில் எந்த கலர் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நேரில் வந்தீங்கன்னா பட் என்ன அதில் என்ன ஃப்யூச்சர் ப்ளானு என்னங்கிறதை உங்களுக்கு நாங்கள் தெளிவாக காரை வச்சு சொல்வோம் ப்ளஸ் நாங்கள் உங்களுக்கு காரை எப்படி என்னன்னு சொல்லிட்டு ஓட்டிப் பார்க்க சொல்லிட்டு உங்களுக்கு என்ன எப்படி ஃபீட்பேக் இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு இன்னும் தெளிவாக நாங்கள் சொல்வோம் அதனால வாங்க நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஏதுங்கிறதை பட் நாங்கள் சொல்வோம் நீங்கள் வந்தீங்கன்னா இன்னும் அதில் இன்னும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு காரோட இன்னும் என்ன குவாலிட்டி இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும் பட் பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்சூரன்ஸும் நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அதுக்கு தகுந்தமாதிரி நாங்கள் எங்களுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாம் கவரேஜில் இருக்கு அதுவும் உங்களுக்கு நாங்கள் கவர் பண்ணி எடுத்து பக்காவாக உங்களுக்கு ஒன் இயர் வேணாலும் இல்லை ஃபைவ் இய்ர்ஸுக்கு வேணாலும் உங்களுக்கு நாங்கள் கவர் பண்ணி எடுத்துக் கொடுப்போம் அதுவும் பிரச்சனை இருக்காது ப்ளஸ் ஆஃபர்ஸும் இப்போ போய்ட்டு இருக்கு அதனால இப்போ நீங்கள் புக் பண்ணிங்கன்னாலும் அதுக்கேற்ற உங்களுக்கு ஸ்கீம்ஸு ஆஃபரு மற்றவங்களுக்கு என்ன பண்ணித் தரணுமோ காருக்கு தேவையான மற்ற எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸு ஆஃபர்ஸு அது எல்லாம் நாங்கள் ஃப்ரீயாகவே பண்ணிக் குடுத்துடுவோம் கண்டிப்பாக பண்ணிக் குடுத்துடுவோம் சர்வீஸ் நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் போட்டாலுமே ஃபர்ஸ்ட் நாள் விட்டிங்கன்னா அடுத்த நாள் உங்களுக்கு என்னென்னு ரெடி பண்ணிட்டு ஏதோ மேஜர் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதுக்கு மட்டும் சார்ஜ் பண்ணுவோம் மற்றபடி சின்ன ப்ராப்ளம் இருந்ததுனா நாங்களே எல்லாம் உங்களுக்கு பக்காவாக க்யூர் பண்ணிக் குடுத்துடுவோம் ஒன் டேயில் உங்களுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா சர்வீஸ் நீட்டாக பக்காவாக பண்ணி ஒரு நாளில் நாங்கள் பக்காவாக குடுத்துடுவோம் நீங்கள் மொதல் நாள் விட்டீங்கன்னா அடுத்த நாள் நீங்கள் காரை எடுத்துக்கலாம் வந்து பிரச்சனை இருக்காது ஓகே வாங்க